வெவ்வேறு மொழிகள் வெவ்வேறு குரல்கள் எப்படி கண்டுபுடிக்கிறேன்னா அவங்களோட பேச்சு அவங்க வாய்ஸ்ஸு எப்படி அவங்க என்ன சொல்ல வர்றாங்க முதல்ல அவங்களை பார்த்து அவங்க லிப்ஸை பார்த்துட்டு அவங்க என்ன படிக்கிறாங்க என்ன இதுன்னு அதை வைச்சி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒன்று ரெண்டாவது என்னன்னா அவங்க கை சைகை பண்ணி அவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அது கொஞ்சம் நிதானமாக அது பார்த்து நிதானமாக ஒவ்வொன்றா கண் இது இது பண்ணி கண்டுபிடிச்சி அப்புறம் நம்ம அந்த இது பண்ணிக்கலாம் இதுதான் வேறுபாடுகள் வெவ்வேறு மொழிகள் அல்லது வெவ்வேறு குரல் பாணிகள் மற்றும் எப்படி எப்படி கையாளுவீர்களுனா ஒவ்வொரு மொழிகள்னா நம்ம இப்போ இன்னொன்று என்னென்னா அவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இதுக்கு அவங்க பேசும்போது அவங்க நல்லா அவங்க என்ன பேச வர்றாங்கன்னு நல்ல அந்த மொழி பார்த்துட்டு ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவங்க பேசும்போது தெரிஞ்சுக்கலாம் ஓஹ் இந்த மொழி இவங்க இந்தமாதிரி பேசட்டுமா இது இது இந்த வார்த்தைங்க இதெல்லாம் இந்த இது யூஸ் பண்ணுறாங்களா இந்த இந்த இதுக்கெல்லாம் இவங்க இது யூஸ் பண்ணுறாங்களானு ஸோ அந்த வார்த்தைகள் நம்ம பாக்கணும் பார்த்துட்டீங்கனா நாம் நீங்களே பேச கற்றுக்குவீங்க பிற மொழிகள் தெலுங்கோ இல்லை கன்னடாவோ இல்லை மராட்டியோ மலையாளமோ இதெல்லாம் அவங்க பேச பேச அவங்க கூட யாரோ ஒரு உங்கள் தோழரே வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் தெலுங்கு பேசுகிறாங்க ஒருத்தர் மலையாளி ஒருத்தர் ஹிந்தி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பேசும்போது நீங்கள் கவனிச்சாலே போதும் நம்ம அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு அது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அப்படியே கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இதாக பண்ணிங்கன்னா நம்மளே கத்துக்கலாம் ஈஸியாக ஒன்றுமே இருக்காது தெலுங்கு கத்துக்கிறது கன்னடா கத்துக்கிறது ஹிந்தி கத்துக்கிறது அவங்க பேச்சு தான் எல்லாம் இல்லைன்னா கூட அவங்க பேசுறதில் அவங்க சைகை மொழியில் அவங்க இது பண்ணால் கூட நம்ம கண் ஐடென்ட் நம்ம கண்டுபிடிச்சி அவங்க என்ன சொல்ல வர்றாங்க என்ன சொல்லி அதை பார்த்துட்டு நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் சொன்னாலே போதும் ஸோ இதுதான் வேறுபாடுகள் பிறமொழி மொழிகளுக்கும் இதுக்கும்